எனக்குப் பிடித்த பிரதிநிதி தலைவர்னால் அது காடுவெட்டி குரு காடுவெட்டி குரு பாமக கட்சியில் இருந்தார் அவர் அரசியலில் ஜெயிச்சிக்கின்னே இருந்தார் எங்கள் ஊருக்கு ரொம்ப பெரும் வசதிகளை செஞ்சுக் கொடுத்தாங்க எங்கள் குடும்பம் பண கஷ்டத்தில் இருந்தது எங்களுக்கு பணம் கொடுத்து என்னை ப நல்லா படிக்க கொடுத்து படிக்க வச்சு நான் இப்போது ஒரு நல்ல வேலைக்கு போய்கின்னு இருக்கேன் அதுக்கு காரணம் அவர்தான் ஒரு ஒரு ஊர்லேயும் ஒரு ஒரு மக்கள்கிட்டையும் தங்களோட கோரிக்கை என்னென்னு கேட்டு அவர் அந்த ஊரில் இருக்கிற எல்லா கஷ்டத்தையும் போக்கி அந்த ஊருக்கு நல்லது பண்ணுவார் தன்னோட சொந்தப் பணத்தில் அவர் மேடையில் சொல்கிற ஒரு ஒரு வார்த்தையும் வாழ்க்கையை பற்றி தான் வாழ்க்கை எப்படி வாழ்றது பற்றி தான் அவர் பேசுவார் அதுமட்டும் இல்லை ஊரில் தண்ணி வசதி எங்கள் ஊரில் தண்ணி வசதி போக்குவரத்து வசதி எதுவுமே இல்லை ரேஷன் கடை கூட இல்லை எல்லாமே அவர்தான் எங்களுக்கு உருவாக்கி கொடுத்தார் அவர் அவர் ஒரு ஜல்லிக்கட்டு மாடை வளர்த்தாரு அந்த அந்த மாடு போட்டியில் கலந்தால் யாரும் இருக்க மாட்டாங்க எல்லாரும் பயந்து ஓடிடுவாங்க அவ்வளோ சக்தி வாய்ந்த மாடு அதை யாராலேயும் அடக்க முடியாது இவர் போய் நின்றாலே அந்த மாடு பணிந்து தலை வணங்கும் காடுவெட்டி குரு ரொம்ப நல்லவர் ஊர் மக்களுக்கு எல்லாம் நல்லது பண்ணுவார் அவரைவிட ஒரு சிறந்த மனிதன் யாரும் இல்லை அவர் மட்டும் அரசியலில் இல்லாமல் மக்களாக இருந்தால் இந்தமாதிரி நல்ல விஷயம்லாம் பண்ணிருக்க முடியாது ஊரில் நடக்கிற எல்லா பிரச்சனைகளையும் அவர்தான் தட்டிக் கேட்டு ஞா ஞாயத்தை வாங்கித் தருவார் மக்கள் மக்கள் இடத்துலே அவருக்கு ஒரு நல்ல பேர் இருக்கு மக்களோட கஷ்டத்தல்லாம் தீர்ப்பாரு மக்களுக்கு ஏதா பணம் தேவைனா அவர் வந்து கொடுத்து வீட்டில் ஏதா பிரச்சனையாக அந்த வீட்டுப் பிரச்சனையை அவர் சரி பண்ணிக் கொடுத்து மக்களோட சந்தோஷத்தை பெற்றுத் தருவார் மக்கள் எல்லாம் கஷ்டப்படும்போது அவரால் பார்த்துக்கொண்டு இருக்க முடியாது அதனால் அவர் அவரோட பணத்தை போட்டு அந்த மக் என்ன கஷ்டம் எதனால் வந்தது அதை போக்கிடுவார் ஒரு ஒரு ஊர்லியும் ஒரு ஒரு பிரச்சனை இருந்தது அதெல்லாம் அவர்தான் சரி பண்ணிணாரு